ஹலோ குடாஃப்ட்டர்நூன் குடாஃப்ட்டர்நூன் சார் வண்டி வைச்சுருக்கீங்களா சார் வண்டி ஓட்டுறீங்களா வண்டி வைச்சிருக்கீங்களா எந்த மாதிரி வண்டி வண்டின்னால் எப்படி ஸ்கூட்டி இது மாதிரி வைச்சுருக்கீங்களா இல்லை பைக்கு சரி ஓகே சார் லைசன்ஸ் வைச்சுருக்கீங்களா சார் ரினீவல் வ ப்ராப்பராக ரினீவல் பண்ணுறீங்களா பண்ணியிருக்கீங்களா ஓகே சார் ரினீவல் பண்ணிக்கிட்டீங்களா நீ நீங்கள் பண்ணிட்டீங்களா ரினீவல் பண்ணிட்டீங்களா பைக்கில் தான் பைக்கெலாம் நல்ல கண்டிஷனில் வைச்சுருக்கீங்களா சார் ப பைக்கில் மிரரு இது எல்லாமே வைச்சுருக்கீங்களா மிரரு ம் வண்டிக்குத் தேவை ரோடு ரூல்ஸல்லாம் யூஸ் இது பண்ணுறீங்களா கரெக்டாக திரும்புவது அது எப்படின்னு போட்டிருப்பாங்க ரெட்டு ப்ப சிக்னல் இது சிக்னல்லாம் ம் ம் ஆமாம் சார் ஆமாம் சார் கரெக்டாக சொல்றீங்க ஆ கரெக்டாக சொல்றீங்க சார் சிகினலு சிகினலும் சிகினலும் கரெக்டாக பார்ப்பீங்கள்ல சிகினல் பார்த்துதான ஓட்டுவீங்க சரி ஓகே சார் ம் ம் ம் ம் ம் ஓகே சார் ஓகே சார் சார் குடிச்சுட்டு எப்போயுமே வ வண்டியை குடிச்சுட்டு மட்டும் ஓட்டாதீங்க சார் அது வந்து குடிச்சுட்டு ஓட்டினா இல்லை இல்லை சொல்லிடறேன் நார்மலாக சொல்கிறேன் நார்மலாக சொல்கிறேன் யா யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இப்போ இப்போ இப்போ ஃபைன்லாம் மாற்றிட்டாங்க முன்னாடி மாதிரி கிடையாது யாரும் ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டக்கூடாது ஓகே சார் உங்களுக்கு வேறு எதாச்சும் ஆ எதுதோ நான் கரெக்டாக போங்க ஸ்லோவாக போங்க பொறுமைகயாவே போங்க வண்டியை ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் வேறு ஒன்றும் இல்லை சார் தேங்க்யூ சார்